ஹலோ சொல்லுங்கள் ஆமாம்ங்க நீங்கள் ஆ சரிங்க சொல்லுங்கள் என்ன வேணும் சரிங்க சரி ஓகேங்க எங்களோட கம்பெனியில் வந்துவிட்டு மினிமம் அமௌண்ட் வந்து டென் தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணனுங்க சரி ஓகேங்க எங்ககிட்ட சின்ன லெவல் கம்பெனிஸும் எடுக்குறாங்க பெரிய லெவல் கம்பெனிஸும் எடுக்குறாங்க இப்போ பார்த்துட்டீங்கன்னா காட்டன் ரயான் லீனியன் அந்த மாதிரி க்ளாத்துதாங்க அதிகமாக பர்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒன் ஆர் டூ க்ரீப் க்ளாத்ஸ்ஸும் வாங்குறாங்க நீங்கள் எந்த மாதிரி க்ளாத் எதிர் பார்க்குறீங்க அது பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் பல்க்காக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து அமௌண்ட்டு கம்மி பண்ணி கொடுத்துடுவோங்க சரிங்க பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் பல்காக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் க்ளாத்ஸ் வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாங்க இருக்குங்க பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன் வீக்கில் வந்துவிடுங்க உங்களுக்கு இல்லைங்க அந்த மாதிரி குவாலிட்டியெல்லாம் இல்லைங்க எங்களோட ஸ்பெஷலே அது தாங்க இப்போ நீங்கள் ஏதாவது ஆசிட் யூஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கறை மட்டும் தான் போகுங்க க்ளாத்துக்கு எந்த டேமேஜ்ஜும் ஆகாது இல்லைங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க குவாலிட்டி பொறுத்தளவுக்கு எங்கள்கிட்ட ஹண்ரட் பர்சண்டேஜ் இருக்குங்க எங்கள்கிட்ட வந்து இருபத்தி ஆறு கலர் இருக்குங்க அதில் வந்து உங்களுக்கு எந்த வகையான கலர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சரி ஓகேங்க எந்தெந்த கலரு என்ன குவாலிட்டி என்ன க்ளாத்து அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோங்க அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம்